ஆ மணிகண்டன் ஆ இப்போ ஃபுட்பால் வந்து நீங்கள் இப்போ நல்லா விளாண்டுட்ருக்கீங்க உங்களோட இது ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இப்போ ஒரு மேட்ச் நடக்குது அந்த மேட்சில் நீங்கள் காம்பட்டீஷன் உங்களுக்கு பேர் கொடுத்தாச்சி இந்த மேட்ச்சை நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்டிக் லெவலில் மேட்ச் நடக்கும் அதில் கூட நீங்கள் செலக்ட் ஆகுறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே அந்த டிஸ்டிரிக் லெவல் அப்படியே நேஷ்னல் லெவல் போகலாம் இன்னும் கொஞ்சம் கோச்சிங் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்டிரிக் லெவலில் செலக்ட் ஆகுறக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பா ஸோ நீ அதனால வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனும் ஆ ஆமாம் நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டெவலப் ஆகும் இப்போ மார்னிங் சிக்ஸ் டூ செவன் ஓ கிளாக் வந்துருங்க கிரௌண்டுக்கு வந்துருங்க ஈவினிங் ஃபைவ் டூ சிக்ஸ் வந்துருங்க ஸோ ரெண்டு டைமுமே வந்துருங்க கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்துருங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி கரெக்டாக வந்துருங்க கிட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க எப்பையும் கிரௌண்டுக்கு வரமாதிரி வார்ம்அப் வந்து பண்ணிகிட்டு நான் வந்துருவேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போ வர மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்டிரிக் லெவலில் நீங்கள் செலக்ட் ஆகுறக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனும் ஃப்ரீ டைமில் வீட்லையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிரௌண்டில் உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ சாட்டர்டே சண்டே அந்தமாதிரி டைமில் ஓகே செவன் ஓ கிளாக்கா சிக்ஸ் ஓ கிளாக் வந்துருங்க சிக்ஸ் டூ செவன் வந்துருங்க ஈவினிங் வந்து ஃபைவ் டூ சிக்ஸ் வச்சுப்போம் ஓகேவா ம் ம் ஓகேப்பா ம் ஆ நீங்கள் வந்து கால் பண்ணிருங்க ஆ நான் எனக்கு முன்னாடி வந்துவிட்டா கூட கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருங்க நான் வந்துருவேன் ம் ஓகேங்க கண்டிப்பாக கண்டிப்பாகப்பா ம் ம் கண்டிப்பாக நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்கள் ஓகேவா கொஞ்சம் கான்செண்ட்ரேஷனோட இருங்கள் மேட்சில் ஆ ஓகேப்பா